இந்த உலகத்தில் வந்து பயணம் செய்யுனுன்னா இந்தியா ஃபுல்லாவே சுற்றி பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது இது இல்லாமல் வெளிநாடு அதுமாதிரி யாரா சுற்றி பார்க்கணுன்னா ஜப்பானில் வந்து போய் சுற்றி பார்க்கணுன்னு ஏன்னால் எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசில் இருந்தே அனிமி லவ்வர் அனிமி பார்ப்ப அதனால் வந்து அங்கே போயிட்டு அந்த அனிமி காஸ்ட்யூமும் அங்கே இருக்கிற அங்கே ஜப்பானோடய கல்ச்சர்ஸும் ஜப்பான் ஃபுட்டும் இதுலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கல்ச்சர்ஸை கற்றுன்னு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அங்கே டோக்யோன்னு ஒரு சிட்டி இருக்குது அது வந்து ஒரு ரேஸிங் சிட்டின்னு சொல்லெலாம் ஏன்னால் அங்கே வந்து கார் ட்ரிஃப்டிங்கு பைக் ஸ்டண்ட்ஸு இந்த மாதிரிலாம் அந்த அமேசிங்கான த்ரில்லிங்கான அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து அங்கே பண்ணுவாங்க அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய விருப்பம் இருக்குது அப்புறோ அந்த அனிமியை வந்து அவங்களா வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாம் தேட்டரில் மூவி மட்டும் தான் பட் அங்கே வந்து அனிமியை வந்து தேட்டரில் வியூவ் பண்ணுறதுனால அந்தோடய விஷ்வலும் அந்த சவுண்ட் எஃபக்ட்டும் அது வந்து ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்கும் அதனால் வந்து அங்கே போயிட்டு அதெலாம் பார்க்கணுன்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை ஆசைன்னு சொல்கிறத விட ஒரு லட்சியன்னு கூட வெச்சுக்கலாம் ஏன்னால் வந்து அதை நான் வந்து அங்கே சுற்றி பார்க்கணும் போயிட்டு ஜப்பானுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கனும் அப்படின்னு ரொம்ப இருக்குது முக்கியமாக வந்து அனிமின்றதுனால அங்கே போய் பார்க்கணும் அப்புறோம் வந்து அவங்களோடய ஃபுட் இதெலா இருக்குல ஃபுட் அதலாம் போயிட்டு ரொம்ப ட்ரை பண்ணணும் சீ ஃபுட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து சமைத்து தருவாங்க நிறைய வெரைட்டியில் அவங்க டைப்பில் சமைக்கிறதுனால அது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னுந்தான் அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே விற்குற ஃபுட் எல்லாம் சாப்பிடுனுன்னு ஒரு மிக பெரிய விருப்பம்